பொதுவாக இப்போது த் தமிழ்நாட்டுக்கு சுற்றிப் பார்க்க வராங்கன்னால் ஊட்டி போல் ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகிறாங்கன்னா அங்கே நிறைய டூரிஸ்ட் பார்க் அதிகமாக இருக்கிறனால அங்கே வந்து கைட் பண்ணுறதுக்கு நிறையா பேரிருப்பாங்க அங்கே நீங்கள் அவங்கள்ட்ட லேங்குவேஜ் உங்களுக்குப் புரிஞ்சுதுனா அவங்கள்ட்ட போங்க அது இல்லைன்னா அவங்க ஏதேனும் புரியாத லேங்குவேஜ்ஜில் உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு கம்யூனிகேஷன் மிஸ்மேட்ச் ஆகும் ஆர் இல்லைன்னா ரொம்ப அதிகமாக அங்கே போய்விட்டு ஆல்ககால் யூஸ் பண்ணுறது ரொம்ப தவறான விஷியம் ஏன்னால் நம்ம போவது ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸு அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம போவோம் அதை விட்டுவிட்டு அங்கேப் போய்விட்டு ஆல்ககால் யூஸ் பண்ணுறதுனால நமக்கும் கெடுதல் அங்கே உள்ள மற்ற டூரிஸ்ட்டுக்கும் அந்த எ இடையூறாக இருக்கும் அது இல்லாமல் அங்கே லோக்கல் லேங்குவேஜு தெரிஞ்சவங்கள்கிட்ட மட்டும் நீங்கள் பேசுங்க ஆர் இல்லைன்னா உங்களை ஏமாற்றுவதற்கான நிறைய சந்தர்ப்பம் அங்கே இருக்கும் ஏன்னால் இப்போது ஒரு லார்ஜுக்குப் போய்விட்டு அங்கே எடுக்கிறீங்கன்னால் அங்கே லார்ஜு நார்மலாக உள்ளது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரேட் ருபீஸாக இருக்கும் பட்டு நீங்கள் புது ஆளாக இருந்தீங்கன்னால் அங்கே போகும்போது அவங்க தௌசண்ட் ருபீஸ் அதிகமாக கேட்பாங்க ஸோ அதுபோல் இடத்துல நீங்கள் முன்னாடியே விசாரித்துட்டு அந்த மாதிரி டூரிஸ்ட்டு பிளேஸ்க்குப் போங்க அது இல்லாமல் ட்ரக்ஸ் சவாரின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க உங்கள்கிட்ட இந்த பிளேஸ்க்கெலாம் போகலாம் சார் அந்த பிளேஸ்யெலாம் போகலாமா சார்னு பட்டு ஆனால் அவங்களுக்குள்ள அந்த பிளேஸ்யெலாம் அழைச்சிட்டுப் போகாமலே உங்கள்கிட்ட ஓவர் சார்ஜஸ் வாங்கலாம் ஸோ நீங்கள் இது எல்லாமே அவங்கள்ட்ட முன்னாடியே முன்கூட்டியே விசாரித்துட்டு இந்த பிளேஸ்யெலாம் போகலாமா என்னென்ட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க அதிகமாக யாருகிட்டேயும் ஏமாறதுக்கு முன்னாடி நீங்களே விசாரித்துட்டு அதுக்கப்பறம் போய்விடுங்க டூரிஸ்ட் பிளேஸ்சில் ஊட்டி கொடைக்கானல் அதுபோல் நல்ல பிளேஸஸ்யெலாம் நிறைய இருக்குது அங்கே ஏமாத்துறவங்க அதிகமாகவும் இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் ஏமாறாமல் உங்களோட ஓன் கேபபிளிட்டியை வெச்சு நீங்கள் போய்விடுங்க